கிராமப்புற மக்களுக்கு வந்து கிராமத்துலேருந்து வர மக்களுக்கு அவ்வளோ வசதிகள் இல்லாமல் சும்மா சாதாரண வயல்வெளிகளிலையும் இது மாதிரி அவங்களா ஒரு க்ரௌண்டு செஞ்சு அதில் வெளாண்டுட்டு வருவாங்க அதே நகர்ப்புற வெளையா வெளையாட்ற குழந்தைங்களெல்லாம் வந்து அவங்க நல்லா பெரிய க்ரௌண்டு பெரிய பெரிய கோச்சர்ஸெலாம் வச்சு நல்ல விளையாண்டு நல்ல பயிற்சி பெற்று நல்லா இதாக வருவாங்க ரெண்டு பேர்ட என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னா கிராமத்துலேருந்து வர்ற மக்களுக்கு வந்து நல்ல ஃபிட்னஸ் நல்லா இருக்கும் நல்லா ஃபிட்னஸா இருப்பாங்க உடல்தகுதி நல்லா இருக்கும் என்ன அவர்களுக்கு கே கேம்ஸு இதெல்லாம் வந்து சீக்கிரம் கொஞ்சம் அப்ஸர்வ் பண்ண முடியாது மற்றபடி நல்ல நகரப்புறத்துலுள்ள மக்களோடு கிராமப்புறத்திலுள்ள மக்கள்கிட்ட நல்ல ஃபிட்னஸும் உடல் வலிமைகளும் நல்லா இருக்கும் கிராம் அப்புறம் வந்து க்ரௌண்டும் அதுமாதிரி சொல்லப்போனால் அவங்க வந்து வயல்வெளிகளில் விளையாண்டுட்டு வருவாங்க நகரப்புறத்தில் உள்ள மக்கள் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வருவாங்க என்ன கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள புள்ளைகள்லாம் இருக்குதுங்க நம்ப உடனே போய் நம்ப ஒரு க்ரௌண்டில் இறங்குனோம் ஒரு மேட்ச்சுன்னா நம்ப டிஷேர்ட் ஷார்ட்ஸ் போட்டு தான் இறங்கணும் அப்படி இல்லையா டைட்ஸ் போட்டு இறங்கணும் அந்த நகரப்புறத்தில் உள்ள மக்க பிள்ளைங்கள்லாம் வந்து ரெகுலராக வந்து அவங்களாக ஸ்லீவ் டைட்ஸுல் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதில் அதுதான் விளையாடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க நம்ப கிராமத்திலேருந்து வர மக்களெலாம் நாலாம் என்ன நாலாம் ரொம்ப ஷையாக இருந்தேன் சிக்ஸ்த்து செவன்த்தில் வந்து ஒரு மேச்சுக்கு போகிறப்ப எங்கள் பீட்டி சார் சொன்னாங்க ஷார்ட்ஸ்ஸு டிஷேர்ட் போட்டு தான் ஓடணும் க்ரௌண்டில் சும்மா ஓடக்கூடாது அப்படின்னாங்க எனக்கு அப்போயே கொஞ்சம் ஒரு இதாக மனசு உறுத்தலாக இருந்துச்சு ஏ எப்படி ஓடப் போகிறோம் இவ்வளோ பாய்ஸெலாம் இருப்பாங்களேன்னு கொஞ்சம் மனது கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் போனேன் அப்புறம் நான் ஒரு க்ரௌண்டில் போய் இறங்கி மற்ற பிள்ளைகளோடு ஓடுறப்ப விளையாடுறப்ப நமக்கு அந்த ஒரு கூச்சம் தெரியலை அவர்களுக்கும் அதே தான் போட்டுட்டு விளாட்றாங்க நம்பளும் அதுதான் போட்டுகி ட்டு வெளாட்ணும் அப்புறம் போகப் போகப் பழகி அதுக்கப்புறம் நல்ல வெளியில மேட்ச்சஸெலாம் வெளில டிஸ்ட்ரிக் வேறு டிஸ்ட்ரிக்கு போய் அந்த நகரப்புறத்தில் உள்ள பிள்ளைங்களோடு சேர்ந்து அதரு ஸ்டேட்டெலாம் போய் அதர் கண்ட்ரி வரையும் போய் விளாட்றோன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு எந்த மன தைரியமும் இருக்கணும் எந்த ஒரு கூச்சமும் இருக்கக்கூடாது நமக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்ம கோச்சு டீச்சர் யார் இருக்காங்களோ பீட்டி அவங்கள்கிட்ட கேட்டு நம்ம ஒரு க்லாரிஃபை பண்ணிக்கணும் எந்தவொரு பயமும் இருக்கக்கூடாது இந்த கேம் எப்படி விளையாடணும் இதுக்கு என்னென்னெ ப்ரோசீஜர் அப்படி இப்படின்னு கேட்டு நம்ப விளையாண்டு நம்ப திறமைகளை மேம் மேம்படுத்தணும் அப்போ தான் நம்மளும் நகர்ப்புறம் மக்கள் வெளையாடுற குழந்தைகளோடு நம்பளும் ஒரு நல்ல ஒரு நல்ல ப்ளேயர்ஸ் ஆக முடியும் நானெலாம் வந்து கிராமத்திலேருந்து வந்த பொண்ணுதான் நான் எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்புறம் தான் நகர்ப்புறத்தில் வெளியில நம்ப ஒரு மேட்ச்சஸ் போறப்போ அங்கே உள்ள பிள்ளைங்களாம் ஃப்ரெண்டு புடிச்சு அவங்களெலாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு அதிலேருந்து அவங்கள்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ப ஒரு இப்போது நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன்னால் எல்லோருமே எங்கள் டீச்சர் சாரு பேரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு இதுதான் எந்த ஒரு பயம் இருக்கக்கூடாது முதலில் நம்ம ஒரு க்ரௌண்டில் இறங்குறோமா ஒரு மேட்சு போகிறோம்மா பயமே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு டைம் நம்ப போய் விளையாட்றப்ப கொஞ்சம் பயமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ப ரெகுலராக விளையாண்டு இது பண்றப்போ எந்தவொரு பயமும் இருக்காது